ஹலோ சார் வணக்கம் சார் நான் சார் இந்த மாதிரி நாட்டுக் கோழி பண்ணை வச்சுருக்கோம் சார் நாட்டுக் கோழி பண்ணை பார்த்திங்க அப்புடின்னா நம்மள்கிட்ட நாட்டுக் கோழி இருக்கு கட்டு சேவல்ருக்கு மற்றபடி இந்த இல்லை இல்லை நம்ம ஹோல்சேலா எடுக்கறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை தனி தனியாக வாய்ங்க்கினாலும் வாய்ங்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்புடின்னா நம்மள்கிட்ட கேஜி பார்த்திங்க அப்புடின்னா நாட்டுக் கோழி பார்த்திங்க அப்புடின்னா ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி வரும் பர் கேஜி ம் இப்போ கட்டு சேவல் பார்த்திங்க அப்புடின்னா அதை விட ஒரு ஹண்ட்ரேடு அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் எப்போ இல்லை இல்லை வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை சார் நம்ம வந்து கிராமங்களில் இருக்கறனால தெரியும் இல்லை முன்னாடிலாம் பார்த்திங்க அப்புடின்னா அந்த மாதிரி இடத்துல தான் வளர்த்துக்கிட்ருக்கோம் எல்லாம் தோட்டத்தில் வச்சு தான் வளர்த்துக்கிட்ருக்கோம் அப்படி இருந்தும் தீவனம் இதெல்லாம் பார்த்திங்க அப்புடின்னா நம்ம வாய் வெளியில இல்லை எல்லாமே பண்ணிக் கொடுத்துருவோம் சார் அதாவது நீங்கள் நீங்கள் ஃபிக்ஸுடு எவ்வளோ எடுக்கறிங்ளோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தீவனமும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நியர் பையில பார்த்திங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வசதி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாரிருக்கும் ம் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் சார் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை அதுக்காக அதுக்கான மெடிசனும் பார்த்திங்க அப்புடின்னா மருந்தும் பார்த்திங்கன்னா முன்னாடிலேந்தே ப்ராப்பராக ஒரு அனுப்பிச்சுட்ருவோம் நீங்கள் அதுக்கான ஆட்கள் வச்சு மட்டும் நீங்கள் மருந்து மட்டும் நீங்கள் கோழிகளுக்கு கொடுக்கற மாரிருக்கும் வேறு எதுவும் தகவல் வேண்ணாலும் நம்மள்கிட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து பார்த்து கொடுக்கறனாலும் பார்த்துக் கொடுத்துருவாங்க சரி சார் நீங்கள் எனி டைம் வரம் போது கால் பண்ணிட்டு வந்திங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் வந்து ஃபார்ம்லே வந்து பார்த்து வாய்ங்க்கலாம் ஓகே ஓகே சார் ஓகே சார்